என்னுடைய பதினைந்து பதினாறு வயதில் நான் இந்த தற்காப்பு கலையை கற்றுக்குணுன்னு ஆசைப்பட்டேன் அப்போது சிலம்பம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அந்த சிலம்பம் ஆடுறத பார்த்துட்டு நான் இந்த சிலம்பத்தை கற்றுக்குணுங்குற விருப்பப்பட்டேன் அந்த விருப்பப்படுற சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த வாத்தியார்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவரும் ஒரு சில நாள் கழிச்சி நீங்கள் வாங்க வரும் பொழுது ஒரு ஒரு தோரயமாக ஒரு சின்ன அமௌண்டு கொண்டு வாங்க ஒரு பணம் கொண்டு வாங்க ஒரு ஐம்பது ரூபாய் கொண்டு வாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க நானும் அவங்கக்கிட்ட கொடுத்தேன் கொடுத்து எனக்கும் அவங்க முறையாக நல்ல முறைகளாக பயிற்சி செய் கற்றுக் கொடுத்தாங்க அதை நானும் நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு சிலம்பத்தில் நான் பயிற்சி கொடுக்குற அளவுக்கு முன்னுக்கு வந்துருக்கேன் அப்படின்னா அன்றைக்கி நான் பயிற்சி செய்த வாத்தியாரும் எனக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்களுந்தான் காரணோம் அதனால சிலம்பம் அப்படிங்குற இந்த தற்காப்பு கலைஞனாக இருக்கறதில் நான் பெருமைப்பட்றேன் மேலும் இதை வந்து வருகின்ற தலைமுறைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்குறதுல மிகவும் மிகவும் ஆவலாக இருக்கிற இந்த தற்காப்புக் கலை வந்து நமக்கு உடல் மற்றும் இல்லாமல் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து அதன் மூலம் நமது ஆரோக்கியமான வாழ்வுக்கு இது ரொம்பவும் பயன்படுது